நாங்கள் வந்து துணிக்கடை வச்சிருக்கிறோங்க அந்த கடை பேர் சத்யா அந்த சத்யாங்குறத்துல நாலுப்பேத்துக்கு தெரியணுங்கிறதனால நாங்கள் விளம்பரம் போடுறோம்ங்க நாலுப்பேர் அந்த விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா கடைக்கு வருவாங்க நல்லா வந்து துணி கம்மி நல்லாவும் இருக்குது அப்டிங்கிறதுக்காக அவங்க வந்து நாலு பேர் கடையில் எடுத்தாங்கன்னா அந்த நாலு பேர் போய் இன்னொரு பத்துப்பேர்த்துக்கிட்ட சொன்னால் அதிகமாக வந்து துணி எடுத்தால் நம்ம கடையில் வியாபாரம் அதிகமாக ஆகும் அப்பிடிங்கிறதுனால நாங்கள் அந்த விளம்பரம் பாக்கறாங்க அந்த விளம்பரம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போவாங்க எடுத்துட்டு போய் இந்த கடையில் சத்யா கடையில் துணி நல்லாயிருக்குது வாங்க நாம் போய் எடுத்துட்டு வந்துருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டு மாமி எடுத்துட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வாங்க அந்த நாலு பேர் பத்துப்பேர்த்துக்கிட்டே சொன்னால் பதினாலு பேரும் வந்து எடுத்தால் எங்களுக்கு அந்த கடையில் லாபம் வருதுங்க அதனால நாங்கள் அந்த கடையை வந்து விளம்பரம் போட்டு வைக்கிறோம்ங்க